நலவாரிய திட்டம் பற்றி நல்லா தெரியும் ஸ்கூலில் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு அப்புறோம் ட்ரைவராக இருக்கிறவங்களுக்கு பணம் ஏதோ ஆபத்துனால் பணம் உதவி பண்ணுறது அப்புறோம் நலவாரிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்புறோம் புதுமைப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப ஏதாவது ஆபத்தான விஷயத்தில் இந்த பணம் ந ந ரொம்ப உதவியாக இருக்குது அப்புறோம் காப்பீட்டு திட்டம் உரிமை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதுவும் மக்களுக்கு நல்ல ஒரு நல்ல உதவியாக இருக்குது இதை வெச்சு நல்லா ஹெல்ப் பண்ணி மக்கள் முன்னேற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட்